நான் திருச்சிக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்ஸோட போயிருந்தேன் அங்கே புடவ நெய்யிறதை பார்த்தேன் நெய்யும் போது ப பசங்க ஃப்ரெண்டோட போய்ட்டு அந்த புடவைய வாங்கினேன் வாங்கிக்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்து வெளியிலலாம் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி பார்க்க போவேன் சுற்றி பாக்க போகும்மோது மெழுகுவர்த்தி ஊதுவத்தி அப்புறம் வந்து வ சாம்பிராணி பொடி இதெல்லாம் செய்வாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாசனமாகவும் இருக்கும் அப்புறம் வந்து மே விளக்கு பான கயித்துற இது பானை இதெல்லாம் செய்வாங்க துளசி வைக்கிற செடி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வருவேன் வாங்கிக்கிட்டு வந்து அதோடய ஞாபகார்த்தமாக வச்சிக்குவேன் அதெல்லாம் ரொம்பம் மா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துது பசங்களோட போய்ட்டு நல்லா வாங்கிக்கிட்டு வரமா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுனேன் அதெல்லாம் இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியலைன்னு ஃபீல் பண்ணுனேன் நல்லா இருந்துச்சு அப்புறம் புடவ பாய் மண் பானைகள் விளக்கு சிம்மி விளக்கு பெருசு தண்ணி குடம் மாதிரி பானை மாதிரி சின்னதாக செய்வாங்க கை நல்லா இருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப ரசித்தேன் நான் அப்புறம் வந்து புடவ எல்லாம் நான் வாங்கிக்கிட்டு வந்தேன் பானை விளக்கு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தேன் செடி துளசி செடி வைக்கிற மாதிரி வச்சு வாங்கிக்கிட்டு வந்து வச்சு அந்த ஞாபகார்த்தமாக நான் நினச்சு பார்ப்பேன் உன்னோனு நினச்சு பார்க்கும் போது அங்கே இருந்து வாங்கிட்டு வந்தோமேன்னு நினச்சு பார்ப்பேன் ரொம்ப மிஸ் பண்ணுனேன் நான் அப்போ வந்து நான் வந்து ஃப்ரெண்டுங்களோட நல்லா போய்ட்டு வாங்கிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுனேன் நல்லா இருந்துச்சு